எனக்கு சேரீனால் ரொம்ப பிடிக்கும் நான் நான் இருக்கிறது கிராமம் கிராமத்தில் எல்லோருமே சேரீ தான் விரும்புவாங்க சுடிதார்லாம் போடுறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க நான் வந்து ஏ ஈரோடு போயிருந்தேன் சும்மா டிரெஸ் பாக்கலாமேனு போயிருந்தேன் நான் எப்போயும் எடுக்கிற கடைதான் அங்கே வந்து நான் போய் பார்க்கும் போது அங்கே வந்து ஒரு சேரீ ரொம்ப சூப்பராக இருந்தது அதை நான் எனக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர்னால் ரொம்பவும் பிடிக்கும் அதே கலர்லேயே இருந்தது எப்படினா கரையெல்லாம் சின்னதாக பாடர்லாம் சின்னதாக இருந்து டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது அந்த சேரீயை நான் எடுத்தேன் எப்போயும் எடுக்கிற ரேட்டை விட அங்கே அன்றைக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்போ எங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் இருந்தது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து அந்த சேரீ கட்டினேன் எல்லோரும் கேட்டாங்க இந்த சேரீ எங்கே வாங்கினே இந்த சேரீ சூப்பராக இருக்குது அப்படினு கேட்டாங்க நான் வந்து இங்கே தான் வாங் ஈரோடு போனேன் ஈரோடில தான் வாங்கினேன் அந்த சேரீ வந்து எப்படினா சாயம் போகாது பியூ நம்ம கட்டுகிற காட்டனும் இல்லை சில்க்கும் இல்லை அது ஒரு குளு குளு குளுனு நம்ம வெயில் காலத்தில் எல்லாம் நூல் புடவ நூல் நூல் புடவையும் இல்லை குளு குளு குளுன்னு இருந்தது அந்த அந்த புடவ அதை கட்டுனேன் கட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது சாயமும் போல எதுவும் போகலை எல்லோரும் எவ்வளோ ரேட் அப்படினு கேட்டாங்க அது வந்து அதிக ரேட்டுலாம் இல்லை நம்ப எப்போயும் எடுக்கிற ரேட்டை விட இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படினு சொன்னேன்